சொல்லுமா வரும்மா எங்கே போகணும் எத்தனை பேரும்மா சரிம்மா சரிம்மா போகலாம் ரெண்டாயரரூவா ஆகும்மா அம்மா கிட்டேவாம்மா இருக்குது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு தாண்டி போகணும்லம்மா எனக்கும் பெட்ரோல் காசுலாம் சேர்த்து வரணும்லம்மா சரிம்மா உனக்கும் ஆயிரத்தி எட்நூறுபா தான்மா உனக்காக தான்

அப்போதுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்மா இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிட்டே ஆகும் ம் சரிம்மா ஆயிரத்தி எட்நூறுபா வைச்சிக்கோம்மா சரிம்மா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆயிரத்தி ஐநூறுபாம்மா சரிம்மா ஆயிரத்தி ஐநூறுபான்னா வர்றேன்மா இல்லைன்னா வரமாட்டேன் இப்போவே சொல்லிட்டேன் ஆயிரத்தி ஐநூறுபா தான் நீ வேறு யாருன்னா கூட பார்த்துக்கம்மா ஆயிரத்தி ஐநூறுபா தான் எனக்கு பெட்ரோல் காசும் வரணுமில்ல எனக்கும் புள்ளை குட்டி இருக்குது நானும் குடும்பத்தை பாக்கணுமில்ல எப்போயோ என் நம்பர் ப்ளாக் பண்ணிட்டு போயிடுவேம்மா என்னம்மா கதை உருட்டுற பார்த்தியா நீ ம் சரிம்மா சரி உனக்காக தான் நான் ஆயிரத்தி ஐநூறுபாக்கு ஒத்துக்கிறேன் எத்தனை மணிக்கும்மா வரணும் சரிம்மா கிளம்ப சொல்ல கால் பண்ணுங்கம்மா கிளம்பிட்டே நான் வர்றேன்

ஆ சரிம்மா ஏன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரிம்மா